ஆனால் நான் சின்ன பிள்ளையிலேந்து வந்து அந்தளவுக்கு ஆனால் பள்ளிக்கூடம்ன்னா வந்து அந்த அளவுக்கு ஓட மாட்டேன் வந்து சரி என்ன இருந்தாலும் இந்தமாதிரி நம்மளை படிக்க வச்சுட்டாங்களே போயிட்டாங்களேன்னு கொஞ்சம் ஆனால் வெசனப்பட்டேன் ஆனால் வெசனப்பட்டாலும் திருப்பி பசங்கள் கூட போயிட்டு உக்கார்ந்து கட் அடிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு நிற்க வேண்டியதுன்னு இருந்தேன் போனேன் வந்தேன் திருப்பி பசங்கள் எல்லாம் வந்து சரி இந்தமாதிரி ஆவல்ப்பட்டு இவன் படிச்சு இவன் டாக்டர் ஆனால் இவன் அப்படி ஆகிறான் இப்படி போகிறான் இப்படி வர்றான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது சரி இந்தமாதிரி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னால் சரி அப்படி அதில் என்னதான் வருது பார்ப்போன்னு சொல்லி நாங்களும் என்ன பண்ணோம் கட்டடிக்கிறதை நிறுத்தினோம் கட்டடிக்கிறதை நிறுத்தி சரி இந்தமாதிரி கட் அடிக்கக்கூடாதுடா சரி வாடா நம்ம போய் படிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் ஆனால் வந்து நாங்கள் ரொம்ப விரும்பிதான் படித்தோம் ஆனால் அதில் வந்து ரொம்ப விரும்பி சரி என்னன்னால் என்ன இதுன்னால் இது இதை மட்டும் கரெக்ட்டாக படிச்சோம் ஆனால் எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் அந்தளவுக்கு வரல தமிழ்னால் நான் அம்மான்ற வார்த்தையில் தமிழில் எனக்கு வந்து முதல்ல பிடிச்சது அது அதுக்கப்புறம்தான் எதாயிருந்தாலும் தமிழ் வந்து ரொம்ப விரும்பி பேச ஆரம்பிச்சது விரும்பி பார்க்க ஆரம்பிச்சது எல்லாமே தமிழ்தான் ரொம்ப விரும்பி பார்க்குறது அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே ஆ ஊன்னா சரி எதாயிருந்தாலும் தமிழா ஆ தமிழ் அதுனால் நமக்கு புரியும் இங்கிலீஷ்னா அது வேணாம் ஹாலிவுட் படமா அதுவும் வேணாம் ஒன்லி படத்துலிருந்து பார்க்குறது கூட தமிழ்தான் நமக்கு படம் பிடிக்கிது